நான் வந்து ஆன்லைன்லே வந்து ஒரு வாஷிங் மிசின் ஆர்டர் பண்ணே அந்த வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா துணியலாம் துவைக்க முடியலன்னுதான் ஆர்டர் பண்ணே அதில் வந்து ஒரு எட்டு கேஜி வாங்கின ஆனால் அதில் போட முடியலை எட்டு கேஜி ஆறு கேஜி தான் போட முடிகிற மாதிரி இருக்கு அது வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டா இருக்கு அதை பார்க்கும்போதே நான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ரிவ்யூலாம் பார்த்துதான் வாங்கின ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்லாம் போட்டோம்னா அப்படியே அழுக்காகவே இருக்கு அதில் வந்து இப்போ நான் இருபத்தி நாலு நிமிசம் அம்பது நிமிசம் எண்பது நிமிஷலாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து ஒன் நவர் துவச்சா மட்டும் தான் நல்லா துவைக்குது இல்லேனு வச்சிக்குங்களே அது சாதாரணமாகவே துவைக்க மாட்டேங்குது வெளில உள்ள காலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் அழுக்கு இருக்கு அதனால் இது ஒரு பேட் எக்சிபிரியன்ஸ் தான் எனக்கு அதில் இன்னொனு பார்த்தீங்க அப்படினா தண்ணிலாம் ஹாட் வாட்டர்லாம் வரும்ன்னு சொன்னாங்க ஆனால் அதில் அதெல்லாம் வரவே இல்லை ரொம்ப வந்து எனக்கு வந்து அந்த ப்ரோடைட் வந்து ரொம்ப வந்து ரொம்ப எப்படி சொல்வது மன உளைச்சலுக்கு ஆளாகிட்ட என்னா இருபத்தி அஞ்சாயிரூபாக்கி வாங்கின அந்த இருபத்தி அஞ்சாயிரரூபாக்கி அதில் அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லை அப்புறம் பார்த்தீங்க அப்படினா அது வந்து கரக்டா முடியும்போது ஆட்டோமெட்டிக்காக ஆஃப் ஆகிடும்னு சொன்னாங்க அது ஆட்டோமெட்டிக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏன்னா வாங்கி ஒன் அவர் ஒன் இயர் ஆகுது ஆனால் ஆட்டோமேட்டிக்கும் அதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது ரொம்ப டிஸ்ஸப்பான்ட்மென்ட்டாக ஆகிட்டன் அது இனிமேல் வந்து ஆன்லைனில் வந்து எலெட்ரிக்கல் ஐட்டம் வந்து ஆர்டர் பண்ணவே கூடாதுனு முடிவு பண்ணிட்டேன் அதுதான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ்